சட்ட ஆவணங்கள் அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்பட்ன்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு அனுபவம் இல்லை எனக்கு அந்த அளவுக்கு நான் உள்ளேயும் நான் போனதில்ல தாலுகா ஆஃபீஸ் அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துக்கும் நான் வந்து போனதும் இல்லை நா வந்து கடினமானது அப்டின்னு சொன்னோம் அப்டின்னா நம்மளுக்கான ஆவணங்கள் வந்து கரெட்டா இருந்திச்சு அப்படின்னா அது வந்த ஒரு ஈஸியான ஒரு விஷ்யந்தான் அது வந்து ஒரு எந்தப் பிரச்சனையும் அதுல இருந்து வராது அதே வந்து நம்மளுக்கான ஆவணங்கள் வந்து சரியானதாக இல்லை அப்படின்னா நம்ம சட்டப்பூர்வமாக லீகலான டாக்குமெண்ட்ஸை வந்து அங்கே வந்து புரோஸீசர் வந்து பண்ண முடியாது சில வந்து பிரச்சனைகள் கடினமாகத்தான் இருக்கும் அதுமட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களும் அதில் வந்து இருக்குது நம்ம வந்து அதில் கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா வந்து அந்த ஆவணங்கள வந்து நம்ம ரொம்ப வெகு விரைவாக இது பண்ணிக்கலாம் எந்தவொரு பிரச்சனையும் இல்லாமல் தாலுகா ஆஃபீஸில் இருந்து நம்ம எடுத்துக்கலாம் அதில் வந்து சின்ன நிறைகுறைகள் குறைகள் இருந்துச்சு அப்படின்னா வந்து தாலுகா ஆஃபீஸ் இல்லை அப்டினா எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நம்மளோட சட்ட ஆவணங்கள் லீகல் டாக்குமெண்ட்ஸ் வந்து சில இடத்துல வந்து செல்லுப்படியாகமலும் போகும் சில இடத்துல வந்து அதை வந்து அக்ஸெப்ட் பண்ணிக்கவும் மறுப்பாங்க இதுதான் வந்து என்னோடைய பாயிண்ட் ஆப் வ்யூவில் தெரிஞ்சிக்கிட்டது தேங்க்யூ